அஞ்சு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூறு நாலு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஆறுநூத்தி இருபத்தி ஆறு மூணு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூறு எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நானூறு